எங்கள் பூர்வீகம் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்கில் முசிறிங்கிற ஒரு பழமையான ஊர்தான் அது ரொம்ப காலத்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த ஊர் அந்த ஊருக்கு நாங்கள் எப்போவாவதுதான் போவோம் இப்போ அந்த ஊரில் வந்து யாரும் தங்குகிறதுக்கு இல்லை ஒரே ஒரு பழைய வீடு கோவில் வீடு மாதிரி ஒரே ஒரு வீடுதான் இருக்குது அங்கே ஆனால் ஆறெல்லாம் ஓடுது அதனால் எங்களுக்கு அங்கே போகிற எப்பயாவது ஏதாவது விசேஷங்கள் தாத்தாவுக்கு நினைவு கும்புடுறது சாமி கும்புடுறது அந்த மாதிரி நாட்களில் அங்கே போய் வருவோம் அப்போ போனால் ஆற்றில் குளிக்கிறது தென்னந்தோப்பு இதுலலாம் சுற்றி இருக்கிறது அந்த ஞாபகங்கள் வந்து இப்போதைய லெவலில் எங்களுக்கு ஞாபகமாக இருக்குது இப்போ நம்ம டவுனுக்கு வந்துட்டதுனால அடிக்கடி போக முடியாததினால நிறையா ஞாபகங்கள் இல்லை போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்துவிட்டு சந்தோஷமா இருந்துவிட்டு ஆற்றுலலாம் குளிச்சிவிட்டு பழைய பூர்வீக வீடுங்கும்போது எல்லோரும் வருவாங்க பேரக்குழந்தைங்க எல்லாம் பார்க்காதவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்துவிட்டு நாங்கள் வந்துவிடுவோம்